பத்தொம்போது பன்னென்டு ரெண்டாயிரம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு